தமிழ் மொழியில் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டெல்லாம் புறாவில் தூது அனுப்புவாங்கள் இப்போலாம் லெட்டரில் நம்ம எழுதி போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இன்னும் அட்வான்டேஜா வந்து இப்போ மொபைலில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது இதுக்கப்புறமும் இன்னும் அட்வான்டேஜஸ்ஸா எதுனா புதுசா வரும் எல்லாமே பண்ணணும் இன்னும் தமிழ் கலாச்சாரம் வந்து அப்படியே தான் அந்த மொழிஸ் எல்லாமே இருக்குது க கரநாட்டக்காக்கு போனால் அங்கே வேறமாதிரி கல்ச்சர் கேரளாக்கு போனால் அங்கே வேறமாதிரி ஆந்திரா போனால் அங்க வேறமாதிரி தெலுங்கானா போனால் அங்கே வேறமாதிரி இந்தமாதிரி இடத்துக்கு தகுந்த மாரி கலாச்சாரம் வந்து மாறுது ஆனால் தமிழ் மட்டும் இன்னுமும் அப்படியே தான் இருக்குது இனிமையாக